நவீன நாகரீகம்னால் அந்தக் காலத்தில் இருந்து இந்தக் காலத்து வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பின்பற்றி இன்னமும் பின்பற்றி வராங்க சித்திரை ஒன்று ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு விழா சித்திரை திருவிழா இந்த மாதிரி வி விழாக்கள் வந்து அந்தக் காலத்துலேருந்து இந்தக் காலத்து வரைக்கும் இன்னும் அதை நாம் வந்து பின்பற்றி தான் வரோம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கலாச்சாரத்தை வந்து இன்னுமும் வந்து பா பாதுகாத்து தான் வராங்க அந்தக் காலத்துலேருந்து கலாச்சாரத்தை பின்பற்றி தான் வராங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்தக் காலத்துலேருந்து இந்தக் காலத்து வரைக்கும் கலாச்சார மரபு வழிபாடுகள் அனைத்தையும் இந்தக் காலத்து வரையும் பின்பற்றி தான் வராங்க இன்னும் பின்பற்றி வராங்க